ஹலோ புக்கிங் ஏஜென்ட்டுங்களா ஆ குட் ஈவினிங் மேம் எனக்கு ஒரு கார் புக் பண்ணணும் சுப்ரமணியன் சுப்ரமணியன் ஸ்வாமி கோயிலுக்கு போகணும் எத் கார் ஏதாச்சும் அவைலபுளாக இருக்குங்களா நாலு பேர் போகிற மாதிரிங்க இந்த வீக்கெண்டில் ஆமாங்க சனி ஞாயிறு பதினெட்டு பத்தொம்பது ஆ பிக்கப் ட்ராப் ரெண்டுமே இருக்குங்க இங்கே கோயம்புத்தூரில் பிக்கப் பண்ணிக்கணுங்க இல்லை அங்கேருந்து திரும்ப கூட்டிகிட்டு வந்து திரும்ப கோயம்புத்தூரில் விட்டுடணும் ஆமாங்க இல்லை இல்லை கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தூரமாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் எல்லோரும் வசதியாக உக்காந்துட்டு வரமாதிரியே பார்த்து போட்டு கொடுங்க நல்ல கார் எந்த காராக இருந்தாலும் சரி நல்ல ஒரு கார் ஓட்ட தெரிஞ்ச டிரைவர் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் இருக்கணும் ஓகேங்க மொத்தம் எவ்வளோ ஆகுங்க போயிட்டு வர்றக்கு ஃபைவ் தௌசண்ட் போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் போயிட்டு இங்கே வீட்டில் விடற ஓ இந்த டிஸ்கவுண்ட் ஏதாச்சும் இருக்குங்களா ஒரு கிலோ மீட்டருக்கு எவ்வளோங்க ஓகேங்க ம் இப்போ பல்க் புக்கிங்னால் இப்போ அடுத்து வேறே எங்கேயாச்சும் போகிறதுனாலும் இதேமாதிரி கால் பண்ணி புக் பண்ணிக்கிலாம் இல்லைங்க நீங்கள் கார் என்ன கார் அவைலபுளாக இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோவோடு நீங்கள் எனக்கு வாட்ஸ்ஆப்பில் அனுப்பிச்சி விட்றீங்களா ஓகேங்க சரிங்க அண்ணா த தேங்க்யூங்க அண்ணா